நான் வந்து பொதுவாக பார்த்திங்கனா என்னோட பாரம்பரியமே வந்து விவசாயந்தாங்க நா ஒரு விவசாயக் குடும்பத்தில் பிறந்தவன் எனக்கு வந்து விவசாயத்து மேலே ரொம்ப ஆர்வம் எப்படின்னா கொள்ளளவு அப்பா எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு விவசாயத்தை பிடிக்கும் அதனால் விவசாயம் வந்து பண்ணிட்டுருக்கேன் விவசாயம் பண்ணாலும் நம்ம வேலைக்குப் போகணுன்றதுக்காக ஒரு முக்கிய காரணங்களால் வேலைக்கும் போயிட்டுருக்கேங்க வேலையும் பார்த்துட்டு விவசாயத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் விவசாயத்தை என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கனா பலா முந்திரி வாழை தென்னை அதுமாரிலாம் பண்ணிட்டுருக்கேன் அதுலே நல்லா ஈல்டு கிடைக்கிறது என்ன ஒன்றுனா கால ஒரு வானிலை காரணமாக ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் ஒரு சிக்கல்காலில் சா பார்க்க வேண்டியதுருக்கு தண்ணி பற்றாதது அப்புறம் வந்து காற்று அடிச்சிதுன்னா மரங்கள்லாம் முறிஞ்சிரும் அது ஒரு சில இது போயிவிட்டு இருக்கு அதுமாதிரி வேலைக்குப் போனாலும் கரெட்டான டைமுக்கு வேலைக்குப் போயிவிட்டு வந்துருவேன் வேலைக்குப் போய் வந்தவொன்னே எனக்கு விவசாய நெலத்தை பார்த்தாதான் எனக்கு டெய்லியும் ஒரு ஒரு ஆற்றல் வரும் அந்த நிலத்துக்குப் போவமா நான் எங்கேயும் போவம் நான் எனக்கு வந்து வெளியில போகறத்துக்கு மனசே வராதுங்க அதனால முக்கால் முக்காவாசி நேரம் நான் விவசாய நிலத்துல இருப்பேன் அப்படி இல்லைனா வேலையில் இருப்பேன் வேறு எங்கையும் அதிகமாக சென்றுருக்க வாய்ப்பில்லை எதாவது முக்கிய திருமணங்கள் காதுகுத்துவிழா அந்தமாதிரிதாங்க செல்லுவேன் மற்றபடி இந்தப் பசங்க கூட போகறது அங்கே சுற்றுறது இங்கே சுற்றுறது விளாட்டுக்குப் போகறது விளாடுனாலும் எங்கையாச்சும் ஒரு ரேரு ரேர் எதாச்சம் ஒரு சூழ்நிலையில பசங்க கூப்பிட்டாங்கனா போவேங்க மற்றபடி முழுநேரமும் விவசாயமும் என்னோட பணியும் தாங்க எனக்கு முக்கியம்